ஹாய் ஹலோ வணக்கம் ஆ நலமாக இருக்கோம் சரிங்க மேம் ம் ஆ இருக்காங்கம்மா ஆ நம்ம குன்றத்தூரில் இருக்காங்க அவங்க பேர் நான் அட்ரஸ் உங்களுக்கு அனுப்பிச்சி விட்றேன் அங்கே மணல் செங்கல் அந்த விலையெல்லாம் கரெக்டாக இருக்கும் அவங்க சொன்ன ஆர்டர் வந்து கரெக்டாக இந்த ரெண்டு நாள் குள்ளார லோடு அனுப்பிச்சி விட்ருவேன் ஆ கொடுத்துருங்க ஆ சரிங்க

ஆ சரி நீங்கள் ம்

ஆ தெரியும் போட்டிக் ஷாப் எனக்கு தெரியும் அங்கே பல்லாவரத்தில் இருக்குது அதுக்குள்ளே விலையே சரியான விலையாருக்கும் ப்ராண்ட்லி அங்கே வாங்கிக்கலாம் அதை பொறுத்து ம் சாண்டலியர் பெரிய விளக்கு எல்லாமே கிடைக்கும் ம் எனக்கு தெரிஞ்சவரை நான் வந்து அனுப்பிச்சி விட்றேன் அட்ரஸ்ஸு உங்களுக்கு கொடுக்குறேன் ஓகே ம் முதல்ல வீட்டுக்கு முன்னாடி வண்டி நிறுத்துகிறதுக்கு ஒரு இது அதை கட்டி முடிச்சுட்டிங்கன்னு நினைக்கிறேன் இல்லை கார் பார்க் வண்டி பார்க் பண்ணி வசதியாக மெயின் வரைக்கும் அண்ட் தாழ்வாக அந்த ஒரு ஷேடோ போட்டிங்கனால் மழை தண்ணி உள்ளார வராமல் இருக்கும் அந்த மாதிரி பிளாஸ்டிக்கில் கூட போட்டுக்கலாம் இல்லை சிமெண்ட் அஸ்பட்டாஸ் ஷீட் அந்த மாதிரிக்கூட எடுத்து போட்டுக்கலாம் அதனால் தற்காலிகமாக அஸ்பட்டாஸ் ஷீட் போட்டு கூட பின்னாடி வந்து வேறு ஏற்பாடு கூட பண்ணிக்கலாம் நீங்கள் கேட்டு வந்து கொஞ்சம் பெருசாக வச்சுங்கனா காருக்கும் வண்டிக்கும் எல்லாம் இதாக இருக்கும் அதுப்போல் கேட்டு ஒரு இடத்துல படிக்கட்டு வச்சுக்கலாம் வண்டி வண்டி ஏற்றுறதுத்துக்கு சரிவாக ஒரு படியே வச்சுட்டு பக்கத்தில் படிக்கட்டு வச்சுட்டிங்கனா வண்டி காரு ஏற்றுறதுக்கும் ஒரு ஒரு பெரிய அந்த சரிவான பகுதி வச்சுக்கலாம் படிக்கட்டு ஏறுகிறது வயதானவங்க இது பண்ணிக்க ஏன்னால் ரெண்டு அந்த சரிவான பகுதி வயதானவங்க சின்ன குழந்தைங்க யூஸ் பண்ணிக்கலாம் வயதானவங்க சரிவான பகுதியில் ஏற முடியாது அதனால் வீடு என்டர் பண்ணும்போது நீங்கள் சரிவான பகுதி படிக்கட்டு ரெண்டு படிக்கட்டு வச்சுங்கனா வயதானவங்க நல்லாயிருக்கும் ஓகே மேம்

ஆ கிடைக்கும் அது வந்து வாட்டர் தண்ணி தண்ணி வாட்டர் ப்ரூஃப் தண்ணிக்கும் சரி நெருப்புக்கும் சரி அந்த அந்த தாங்கிற மாதிரி கதவுகள் வந்து இருக்குது நாலாயிரத்துலிருந்து ரேஞ்சாகுது நாலாயிரம் நல்லா ஒரு திக்கான உட்டாயிருகும் அதுக்கு என்ன கொஞ்சம் தாங்கிறதுக்கு கஷ்டம் அதனால் அந்த மாதிரி கதவு நீங்கள் வாங்கிட்டால் நீங்கள் அந்த அந்த குறைச்சி வாங்குணுனால் நம்ம டிஸ்கவுண்ட்டு அதேமாதிரி நீங்கள் வீட்டுக்கு வீட்டுக்கு வாங்கினீங்கள்லே முன்னாடியே ம்